இப்போது ஒரு சிலரெலாம் வந்து என் கூட அவ்வளோ அட்டாச்செலாம் ஆகமாட்டாங்க சும்மா அவங்க யூஸுக்காக மட்டும்தான் வந்து என் கிட்ட பேசுவாங்க என்ன நான் வந்து படிப்பேன் எல்லாமே நோட்ஸ் எடுத்து படிப்பேன் அவங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும் நான் வந்து எல்லாத்துக்கும் ஆன்ஸர் சொல்லுவேன் அப்படின்றதுக்குக்காக தான் சில பேருலாம் என் கிட்ட பழகினாங்களே ஒரு சில இடத்துலலாம் அவங்களுக்கு தேவையானதை நான் வச்சுருக்கனால என்ன இவள் வந்து எல்லாமே வச்சிருப்பாள் எல்லாத்தையும் வந்து எல்லாமே இவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற இதுலேதான் அவங்க பழகுவாங்க எனக்கு அது நல்லாவே தெரியும் ஆனாலும் அவங்ககிட்ட நான் வந்து நல்லாதான் இருப்பேன் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவேன் நான் பண்ணுற எல்லாமே அவர்களுக்கு கொடுப்பேன் ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் வந்து என்னைய வந்து எப்படின்னா நீ இவ்வளோ தான் என்ட என்னைய விட்டுவிட்டு என்னை கேலி பண்ணி பேசறது இந்தமாரிதான் பின்னாடி பேசறது இப்படியேதான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே என் கூட இருந்தவங்கள்லாம் அதுவந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனாலும் அந்த இடத்துல சமாளிச்சு நம்ப போயிதான் ஆகணும் அந்த இடத்துக்கு நம்ப போனால்தான் நமக்கு வந்து பெனிஃபிட் காசு வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து போனேன் வேற வழி இல்லாமல் போனேன் இப்போகூட என்னை ஒருத்தவங்க வந்து ரொம்ப என்னை ட்ரீட் பண்ணிணதே இல்ட்ரீட்டுனு வைச்சுக்கலாம் ஆனாலும் நம்ப வந்து கஷ்டப்படறோம் வேற வழி இல்லை நம்ப இந்த வேலைக்கு போயிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்காக தான் அந்த வேலைக்கு இப்போது நான் போகிற வேலைக்கு அதுக்காகதான் நான் போயிகிட்டுருக்கேன் சரி இப்போ வேறு வேலை கிடச்சிதுனா போகலாம் ஆனால் வந்து பக்கத்தில் கிடைக்காது இதுதான் ரொம்ப பக்கமாக இருக்குது வேறு வழியில்லை நம்ப வந்து எதுனாலும் ஃபேஸ் பண்ண முடியும் வண்டியில் நம்ப வந்து இப்படி ஓவர்டேக் பண்ணி போனாலே ஒரு பொண் ஓவர் டேக் பண்ணி போனாலே வந்து திருப்பி வந்து ஓவர்டேக் பண்ணிதான் போறாங்க அந்த அளவுக்குத்தான் இருக்கு அது எல்லாத்தையும் நான் டே டேக்கல் பண்ணிட்டுதான் போயிட்டிருக்கேன் எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் நம்ப கஷ்டத்தை நம்ப வந்து ஒரு இதுவாக நினைக்காம தூக்கி எறிஞ்சிட்டு நம்ப எதுக்காக வேலைக்கு போறோமோ அந்த வேலையை மட்டும் நம்ப கரெக்ட்டாக பார்த்தம்னா நம்ப சக்சஸ் ஆகிருவோம் அப்படின்றது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிகிட்டு இருக்குது வேற ஒண்ணுமே இல்லை நம்ப வந்து நமக்கான பர்டன் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் தீர்த்துட்டா நம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மெயின் கோல் நம்ப வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் போகிறோம் அத மட்டும்தான் மைண்டில் நினச்சிட்டு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இப்போ வேலைபாக்கறேன்னா அதுக்கு அந்த கஷ்டப்படறதுக்கு அதுதான் காரணம் இது முடித்தா அது இது முடித்தா அதுனு ஒவ்வொரு நாளும் வச்சுருப்பேன் அது எல்லாமே கரெக்ட்டாக பண்ணிடுவேன் எல்லாத்திலும் கஷ்டம் இருக்கும் ஒரொரு இடத்தில் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு வேணும்னே சொல்லுவாங்க நம்பளை கஷ்டப்படுத்தறதுக்காகவே அவங்க சொல்லுவாங்கள் ஆனாலும் அது எல்லாமே நான் பண்ணுவேன் பண்ணிணாதான் நமக்கு பெனிஃபிட் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து பண்ணுவேன்